விவசாயத்தை பற்றி புதிய முறை என்னென்னு கேட்டீங்கன்னா கதிர் மிஷினு களையெடுக்கிற மிஷினு நடவு மிஷினு எல்லாம் கம்ப்யூட்ரு உலகமாக போயிட்டு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விர விட்டு நாத்து பயிறானதும் மக்கள் பறித்து நடவு நட்டு களையெடுத்து அறுவடை பண்ணுவாங்க இப்போ கம்ப்யூட்ரு காலமாக ஆனதுனால் எல்லாம் மிஷினாக போயிட்டு இது எல்லாம் ஆதாரம் என்னான்னு கேட்டீங்கன்னா ஃபோனு மூலிமாவும் கம்ப்யூட்டரு மூலிமாவும் கிராம சமூதாய கூட்டமாகவும் இதோட ஆதாரத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம்